ஹலோ சார் நான் பேரளத்தில் இருந்து குமார் பேசுகிறேன் நான் உங்கள் ஆஃபிஸில் டூ வீக் முன்னாடி பான் கார்டு அப்ளே செஞ்சுருந்தேன் பான் கார்டு இன்னும் எங்கள் வீட்டுக்கு வரல நான் வேறு வே இன்னும் டூ டேஸில் பாரின் போகிறேன் எனக்கு அர்ஜெண்ட்டாக பான் கார்டு தேவைப்படுது என்னோடய பான் கார்டு நம்பர் ஏ ஜி எஃப் டி நூற்றி இருபத்தி மூணு என்னோடய டேட் ஆஃப் பர்த்து பதினெட்டு தொண்ணூற்றி ஏழு ஜீரோ அஞ்சு இருபத்தி ஒன்று கொஞ்சம் அதோடய ஸ்டேட்டஸு என்னென்னு பார்த்து சொல்கிறிங்களா